சின்ன பிள்ளையிலேந்தே கடையில் செய்தி பேப்பர் படிக்கிறதுனால சினிமா செய்தி எல்லாம் கேட்பேங்க படிப்பேங்க அதில் பாலிவுட்டெல்லாம் கம்மி தான் எங்கள் கோலிவுட்டு தமிழ் செய்தி தான் கேட்குவேங்க அதை தான் படிக்குவேன் தமிழ் சினிமாவில் தான் என்னென்ன படம் வருது யார் நடிக்கிறாங்க இப்போ என்ன படம் புதுப்படம் வருதுனெலாம் பார்க்குவேன் சமூக ஊடகத்தில் வந்து பொழுதுபோக்கு செய்தி வந்து அதிகமாக வருது நிறையா நியூஸ் பேப்பரில் அதுக்கே நிறையா பக்கம் ஒதுக்கிறாங்க ஒரு சில பத்திரிகையில் தான் கம்மியாக வருது அது வரதுனால் தான் நிறையா பேர் வந்து விரும்பி அதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க